இப்போ பார்த்திங்கன்னா விளையாட்டுங்கிறது சும்மா ஒரு என்ஜாய்க்காக விளையாடுறது இப்போ நம்ம அது அது யார் வேணுனா விளாடலாம் இப்போ இப்போ பார்த்திங்கன்னா நீங்களே இப்போ ஒருத்தருக்கு ஒரு ஸ்போட்ஸ் தான் இருக்கணுன்னு அப்படில்லாம் இல்லை எல்லோரும் எல்லா ஸ்போட்ஸ்லேயும் ஈடுபடலாம் இப்போ விளாடுறது எதுக்குன்னா ஒரு ஜாலி ஒரு பசங்க ஃப்ரண்ட்ஸ் யாராவதோடு விளாண்டு இருந்தீங்கன்னா அவங்ககூட ஜாலியாக இருக்கும் அதுமாரி தனியாக விளாடினோம்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் வேணும் எல்லாத்துக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால்தான் உள்ளே போக முடியும் அந்த இன்ரெஸ்ட் நீங்களே ஏற்படுத்திக்கணும் இப்போ ஒரு இன்ரெஸ்ட்டாக ஒரு கேமு கிரிக்கெட் விளாடுறீங்கனா கிரிக்கெட்டு ரைட் இன்ரெஸ்ட் இருந்தால் தான் கிரிக்கெட் விளாடமுடியும் இப்போ அதை விளாண்டோம்னா உடம்புக்கு உடம்புக்கு நல்லது ஹார்ட்டுக்கு ஓடினா ஹார்ட்டுக்கெல்லாம் நல்லது லங்க்ஸுக்கெல்லாம் நல்லது இப்போ நம்ம நம்ம இதில் தான் எல்லாமே இருக்குது நீங்கள் ட்ரை ட்ரை பண்ணால் மட்டுந்தான் எல்லாமே விளையாட்டுக்கு போக முடியும் உங்களோடய ஃப்ரண்ட்ஸு பிரச்சனை ஏகப்பட்ட பிரச்சனை வந்தாலுமே ஒரு ஜாலியாக கேம் மாதிரி விளாண்டீங்கனா உங்களுக்கு நல்லது அப்பறம் உடம்புக்கு நல்லது எல்லாம் காலையில் ஈவ்னிங்கில் விடியக்காத்தலேருந்து விளாடுனீங்கனா நல்ல ஸ்கில்ஸ் வர கொண்டு வரலாம் எல்லாமே கொண்டு வரலாம் அதுலேயும் ஈவ்னிங் விளாண்டோம்னா வைட்டமின் டி எல்லாமே கிடைக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது அதை நீங்களே ஏற்படுத்திக்கணும் நீங்களாக ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்கள் இப்போது சிம்பிளா எதோ கிரிக்கெட் விளாண்டோம்னா அதிகமாக ஓடுறோம் அதிகமாக ஓடினோன்னா உடம்பு உடம்புக்கு நல்லது உடம்புக்கு குறையும் ஒவ்வொருத்தங்களுக்கு அன்னைக்கி நாள் எல்லாமே ஃபிரஷ்ஷாக இருக்கும் நல்லாயிருக்கும் உடம்புக்கு எல்லாம் நல்லாயிருக்கும் அதான் அந்தமாதிரிதான் இது நிறையா ஆகும் அது அதே இப்போ வாலிபால் எடுத்தோம்னா நம்ம ஃபிங்கர்ஸுக்கும் நல்லது இப்போ கபடி எடுத்துட்டோம்னா நம்ம நம்ம அது ஒரு ஓடுவோம் குதிப்போம் ஒரு வாட்டி கீழே விழுந்து காயமானால் தான் அந்த இது தோல் நல்ல வலுவாக அமையும்